ஹலோ லலித்தாஸ் ஹோட்டலுங்ளா ஆக்சுவலாக ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும் ஒன் பிளேட் கோபி மஞ்சூரியன் அதுக்கப்பறம் சில்லி பரோட்டா இது ரெண்டும் வேணும் ஆனால் ஸ்பைசி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கொடுங்க பெப்பரெல்லாம் கம்மியாக பண்ணி போட்டுக்கொடுங்க எவ்வளோ எவ்வளோ டைம் ஆகும் இது பிரிப்பேர் ஓ ஹாஃப்னார் ஆகுங்ளா ஓகே அங்கேருந்து டெலிவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓகே ஸோ எதாவது டிஸ்கவுண்ட் இருக்குதுங்ளா இந்த ரேட்டில் டென் பர்சண்ட்டா டுவெண்ட்டி பர்சண்ட்டுன்னு சுவிகில் காமிக்கிது ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் பண்ண முடியுமா ஓகே ஓகே சரி ஃபிஃப்ட்டீன் பர்செண்ட்டா ஓகே சரி ஹாஃபனவரில் வந்துருல்லைங்க ஓகே ஓகே தேங்கியூ